எனக்கு ட்ராயிங்கில் ரொம்ப சவாலான விஷயம் அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக வரைஞ்சிருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ராயிங் டக்குன்னு பார்த்தா அதை வரைஞ்சிருவேன் இப்போ அனிமல்ஸ் ஆகட்டும் யாராவது வேறு யாராவது ஒரு ஒரு ஹுயூமனையே வரைகிறோனா கூட இல்லை ஒரு ஃப்ளவரு ஏதாவது திங்ஸ் பார்த்து வரைகிறதா இருந்தால் கூட வரைஞ்சிருவேன் பட் ஆனால் இப்போது ஒரு அனிமலோ ஒரு ஹுயூமனோ வரைகிறதுனா அவங்க ஐஸ் அவங்களோட கண்ணம் வரைகிறது மட்டும் அது ரொம்ப ஒரு டிஃப்ஃபிகல்ட்டான விஷயம் சவால் அப்படின்னா அவங்களோட கண்ணை வரைகிறதுதான் ரொம்ப சவாலான ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னால் ஒருத்தவங்களோட கண் கண்தான் ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றுன்னா நம்ம கண்தான் கண்ணை வந்து கொஞ்சம் அதில் இருக்க மாதிரி மாற்றி வரைஞ்சிட்டா கூட அது டோட்டலாக அவங்களோட ஃபிகரே சுத்தமாக மாறி போய்விடும் கண்ணை மாற்றி வரைஞ்சிட்டாவே அது வேறு யாரோ அப்படின்ற மாதிரி மாறிவிடும் ஒரு அனிமலை வரைகிறதா இருந்தால் கூட அதோட ஐஸ்ஸும் ஐஸ்ஸு கரெக்டாக வரையலைன்னா கூட அது வேறு ஒரு அனிமல் மாதிரிதான் தெரிய ஆரம்பிச்சுரும் அதனால் கண் வரைகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் மாதிரிதான் தோணும் நம்ம வந்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க இருக்க வந்துட்டு அதுவும் பழகிவிடும் கண்ட்டினியூவாக இப்போது இப்போ என்னையே நான் வரைகிறேனா என்னோட கண் என்னோட கண் வரைகிறதே ரொம்ப கஷ்டந்தான் அதே நான் திரும்பி திரும்பி நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது ரிப்பீட்டடாக கண்ட்டினியூவஸாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கக்குள்ளே எதாக இருந்தாலும் ஈஸியாகிடும் எந்த விஷயமும் கஷ்டன்னு கிடையாது நம்ம அதை தொடர்ந்து செய்ய செய்ய செய்ய அது நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும் கஷ்டம் அப்படின்னா அந்த விஷயம் செய்கிறது இந்த விஷயம் கஷ்டம் முடியாது அப்படின்னு எப்பையுமே நினைக்காம நம்ம அதை இவ்வளோதானே இதே நம்மளால செய்ய முடியாது அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து அதை முயற்சி பண்ணி பண்ணி செஞ்சுட்டே இருக்கக்குள்ளே அது அவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதில் கஷ்டம் இது நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது இது பார்க்குறோமா இவ்வளோதானா இதை வரையவா முடியாது நம்மளால நம்மளால எவ்வளவோ செய்யமுடியும் இது வரைய முடியாதா அப்படிகிற ஒரு தாட் நமக்கு இருந்துச்சுன்னாவே போதும் இது எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சவால்னு பார்த்தா எனக்கு கண் வரைகிறது மட்டும்தான் நான் பயிற்சி கண்ட்டினியூவஸாக நான் ட்ராயிங் பண்ண பண்ண பண்ண எனக்கு அதுவுமே ரொம்ப ஈஸியாகிடுச்சு க பிராக்டிஸ் தான் பிராக்டிஸ் மேட் மேக் பெர்ஃபெக்ட் மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரிதான் பிராக்டிஸ் பண்ணிணா எல்லாமே சரியாகிடும் அதனால சவால் என்னோட சவால் வந்து ஐஸ் வரைகிறதுதான் இப்போது அது வந்து பிராக்டிஸ் பண்ணி எனக்கு கிளியராக ஆகிடுச்சி எல்லாமே நல்லா இருக்குது நல்லா ட்ராவும் பண்ண முடியுது